ஹலோ சார் எனக்கு வந்து மொபைல் வாங்கணும் உங்கள் கடையில் புது மாடல் மொபைல் எதாவது என்னென்ன இருக்குதுங்க ம் ம் எனக்கு எப் எபோவ் டென் கே இந்த மாதிரி மொபைல் இருந்தால் சொல்லுங்க நல்ல மொபைலாகவும் இருக்கணும் ஃபைவ் ஜி இதாகவும் இருக்கணும் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கணும் அந்த மாதிரி ஆ இருக்குதுங்களா சரிங்க ம் ஓகே ஓகேங்க இப்போது ரீசண்டாக என்ன மொபைல் போய்கிட்ருக்குதுங்க அதிகமாக ஓகேங்க ஓகேங்க ஒன் பிளஸ்ஸு அப்படின் சொல்லி சொல்கிறாங்களே அது நிறையா போகிற மாதிரி இப்போது ரீசண்டாக நான் கேள்விப்பட்டேன் அது என்ன மாதிரி மாடல் அது என்ன நம்மளுக்கு ஸ்பெஷலாக என்னென்ன இருக்குது சரிங்க ம் ம் ஓகேங்க

ஓகே ஓகேங்க அது கம்பெனி யூஸுக்கும் யூஸ் ஆகுங்களா நம்ம ஒர்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் இப்போ நிறையா வருது இல்லைங்களா அதை மாதிரியும் மொபைல்லேயே வந்து நம்ம செய்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன் அதுக்கும் வந்து யூஸ் ஆகுக்குங்களா ஓகேங்க ஓகேங்க அப்போ இந்த ரெட் ஆ சொல்லுங்க ஓகே ஓகேங்க அப்போ ரெட்மி இந்த மாதிரி மொபைல் இருக்குது இல்லைங்க அது வந்து பழைய மாடலுங்களா ஓகேங்க சரிங்க ஓ ம் ம் ஓகேங்க ஓகேங்க ம் ஆ ஓ சரிங்க கலரிங் எல்லாம் மாடல் மாடல் எல்லாம் எந்த மாதிரி இருக்குங்க கேம்முரா டைப்பு அந்த மாதிரி டபுள் சைட் கேமரா அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்க சரிங்க அப்போது க கா இப்போ எனக்கு வந்து ஆ ஓகேங்க இப்போ வந்துட்டு எனக்கு வ நீங்கள் வாட்ஸ்ஆப்பில் வ இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப்பில் உங்கள் மொபைல் ஃபோட்டோயெலாம் அனுப்ப முடியுங்களா ஆ ஓகேங்க அப்போது நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து வாங்கிக்கிறேங்க

அது ஓகே ஓகேங்க அப்போ இல்லை நாங்கள் நான் இங்கே சிறுமுகைங்க ஆமாங்க ஓகே ஓகேங்க நான் நேரடியாக வரேங்க ஓகேங்க ஓகே ஓகேங்க ஓகேங் நான் டைரெக்டாக வரேங்க அ ஓகே ஓகேங் சார் தேங்க்யூ வெரி மச் ஓகேங் சார் தேங்க்யூங் சார் பாய்